ஹலோ ஆமாம் ஆமாம் சார்ஜ் என்னமோ ஏறலைனு இல்லை லேப்டாப்பில் வந்து நம்ம சார்ஜ் போட்டாலும் கொஞ்சம் நேரத்தில் சார்ஜ் வந்து இறங்கிடுது

அப்புறம் அப்போ அப்பப்போது ஃபோ லேப்டாப் வந்து ஹேங் ஆகுது ஆமாம் புதுசா ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணியிருந்தேன்

ஆமாம் மூவீஸூம் டவுன்லோட் பண்ணியிருந்தேன் ஆமாம்

அவ்வளோ வரமாட்டேக்கிது நமக்கு ரொம்ப நாளைக்கு ரொம்ப ஸ் ஸ்டோரேஜ்தான் இதாகுற மாதிரி வேறு அப்புடினா எவ்வளோ ருபாய்க்குள்ளே வரும் அப்படியா

இப்போ ஃபைவ் தொளசண்ட்குள்ளவே பண்ணிடலாம் ஏனால் நம நமக்கு நிறைய நாள் அந்த ப்ராப்ளம் எதுவும் வராமல் இருக்கணும் ஏனால் நம்ம ஆபீஸ்க்கு அது லேப்டாப் யூஸ் பண்ணுறதுனால எந்த ப்ராப்ளமும் வராமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கீபோர்டு கீயும் ஒர்க் ஆக மாட்டேங்கிது ஒழுங்கா

அப்படியா இல்லை அது தான் லேப்டாப்பில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணித்தந்துடுங்க ஓ அப்படியம்மா நீங்கள் என்ன ப்ராப்ளம்னாலும் ஒன்றும் இல்லை நீங்கள் பார்த்துட்டு ரூ ரேட் மட்டும் எவ்வளோனு சொல்லிடுங்க நான் தந்துடறேன் இனி ப்ராப்ளம் எதுவும் வரக்கூடாது வந்தால் அப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக பண்ணித்தாங்க இல்லை இன்பார்டண்ட் ஃபைல் எதுவும் இல்லை அப்படியா இன்னம் ஒருக்கா செக் பண்ணிவிட்டு அப்போ சொல்கிறேன் நேரில் வந்து நான் இன்னும் ரெண் நாளைக்கு வரவா நாளைக்கு காலையில் ஒரு பத்து மணிக்கு வந்தால் கரெக்டாக இருக்குமா

ஓகே மேம் ஆ சரி மேம் சரி மேம் ஆ தேங்க்யூ